கிராமங்களில் இருக்கிற ஏரி கரைகளில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதிய வகையான பறவைகள் அடிக்கடி நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் மழை காலங்களிலும் சரி இல்லைனா வந்து ஆறு சார்ந்த இடத்துக்குலாம் நாங்கள் போகும் போது எங்களுக்கு வந்து அந்த அரிய வாய்ப்புகள் சில சமயங்களில் கிடைக்கும் வெளி ஊர்லேருந்தும் வெளி நாடுகள்லேருந்தும் கூட சில சமயங்களில் இந்த பறவைகளெலாம் வரும் அந்த பறவைகளுக்கான பெயர்கள் எங்களுக்கு தெரியாத இருந்தாலும் ஆனால் இது நம்ம ஊர் பறவை இல்லைங்கறதும் எங்களால் ஈசியாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சில அழகான பறவைகளெலாம் வந்து பார்த்திங்கனா ஸ்மா ச சைஸில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அது வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணுற கூட வந்துருக்கும் ஒரு சில சமயங்களெலாம் வந்து பார்த்திங்கனா எங்கள் பகுதியில் வந்து பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது அந்த பறவைகள் சரணாலயத்தில் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் அங்கே போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா புது புது பறவைகளெலாம் வந்து நமக்கு அருகிலே வந்து இருக்கும் அதுக்கு நம்ம எதனா இரை கொடுத்தோம்னா அது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் அழகாக நம்ம பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காந்து அந்த இரைகளை சாப்பிட்டுட்டு போகும் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துருப்போம் ரொம்ப நேரம் அந்த நீர் நிலைகளில் இருக்கிற அந்த த பறவைகளெலாம் வந்து அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அங்கே தண்ணி குடிச்சுக்கிட்டு அங்கே ஓய்வு எடுக்கும் சில நேரங்களில் அந்த பறவைகள் குளிக்கிறதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இந்த அரிய காட்சிகளெலாம் வந்து நமக்கு இப்போ கிடைக்கிறது வந்து குறஞ்சிக்கிட்டே வருது முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கனா இந்த எங்களோடய பக்கத்துக்கு வீட்டில் இருக்கிற அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்துக்கிட்டு இருந்தது இப்போலாம் நூற்றுக்கணக்கான பறவைகள் தான் வந்துட்டு இருக்குது காரணம் என்னென்னா என்னென்னு எங்களுக்கும் தெரியல வெயில் வெப்பமயமாயிருச்சிங்கிறாங்க பறவைகளோடய எண்ணிக்கை குறஞ்சிருச்சிங்கிறாங்க இந்தமாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ என்னுடைய பையனோடய காலத்துக்குலாம் வரும் போது இங்க பறவைகள் வருமா அப்படிங்கறதே எங்களுக்குலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எங்கள் தாத்தா பாட்டன் காலத்திலேருந்து பார்த்திங்கனா இங்கே பறவைகள் சரணாலாயம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் அதை வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம் நாங்களாம் ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுடைய வருங்கால சந்ததியர்க்கு கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போதிக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கனா அதோடய சிறப்புகளெலாம் பகுந்துக்கிறதுக்காக எல்லோரும் இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறது காக்டைல் வளர்த்துறதுன்ட்டு ஒரு கூண்டுக்குள்ள பறவைகளை வைக்கிறாங்க ஆனால் அந்த கூண்டுக்குள்ள பறவையை அடைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று ஏன்னால் பறைவங்கிறது இயற்கையாக பறந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி பறவைகளை அடச்சு வச்சு அதை வந்து நம்ம அழகுன்னு நினைக்கிறது வந்து தப்பு நம்மளே வீட்டுக்குள்ளே அடைத்து இருந்தால் நம்ம எப்படி இருப்போமோ அதேமாதிரி தான் பறவையும் ஒரு உயிரினம் அதை அடைத்து வைக்கிறதை மக்கள் தவிர்க்கணுங்கிறனும் தவிர்க்கணும் அப்போதான் அதோடய இயற்கை பெருகி இயற்கையாக இனப்பெருக்கம் பெற்று நிறைய பறவைகள் உருவாகும் இப்போ இந்த நகர்ப்புறங்களில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எல்லோர் வீட்டுகள்லேயும் அந்த ஒரு பறவையை வளர்த்தணுங்கறது ஒரு ஆர்வமாக இருக்குது அந்த ஆர்வத்தை நான் கொற சொல்லல ஆனால் முடிந்த வரையிலும் வெளியில் எல்லோரும் பறவைகளை பறக்க விட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்